ஆ சொல்லுங்கள் சார் ஆ ஆமாம் சார் நான் தான் சார் மீன் சேல்ஸு பண்ணுறோம் ஆ ஆமாம் சார் பிரதீப் மீன் கடை தான் சார் ஆ ஓகே சார் இருக்குது சார் சார் கே கிலோ நூறுபாயில இருக்குது சார் பெரிய மீனுனா கொஞ்சம் கிலோ இரநூறுவா முன்னூறுவா அப்படி போகும் சார் இன்னிக்கி சார் வேணும் ஆ சொல்லுங்கள் சார் சார் மீன் இனி உங்களுக்கு உசரமே ஞாத்திக்கெழம கடலில் இருந்து புடிச்ட்டு வர மீன் தான் சார் காலைலே வர மீன் அப்டி ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு உசரமே தருவேன் சார் சார் வறுவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் சார் வஞ்சரம் நல்லா இருக்கும் சார் அந்த மீன் வா உங்களுக்கு அனுப்பிச்சி விடுறேன் சார் வறுக்கிறது மட்டும் தனியா வஞ்சரை மீன் வாய்ங்கோங்க சார் மற்றபடி ஃபிஷ்ஷு குழம்பு வைக்கிற மாதிரின்னா இந்த மீன் வாய்ங்கோங்க சார் கெண்டை மீன் மீனில் என்ன சார் தள்ளுபடி நாங்கள் அவங்க கொடுக்கறத அப்படியே உங்கிட்ட தருவேன் சார் மீன்லலாம் தள்ளுபடி இல்லை சார் நீங்கள் மொத்தமாக வாங்கனீங்கன்னா அந்த ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி வாங்கிறதால மொத்தமாக வாங்கனீங்கன்னா எல்லா மீனும் வாங்கனீங்கன்னா கொஞ்சம் தள்ளுபடி பண்ணுவேன் சார் உங்களுக்கு ஆ ஓகே சார்

அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் நானே பண்ணித்தரேன் சார் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் சொல்லுங்கள் சார் இந்தமாரி பிரதீப் மீன் கடை ஆரமிச்சிருக்காங்க புதுசாக அவங்கள்ட்ட சொல்லுங்கள் சார் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் வேற எதாச்சும் மீன் சார் இது புதுசாக இறானு ஒரு மீன் இருக்குது சார் அது வந்து முள்ளு இருக்காது உங்களுக்கு நல்லாருக்கும் சாப்புடல்லாம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் சாப்புடறதுக்கு நல்லா இருக்கும் சார் அந்த மீன் ச டிரை பண்ணலாம் சார் ஆ ஓகே சார் கனவா ஆஆ சார் கனவா மீன் இருக்குது சார் அப்டி வத்தல் அந்த இது மாரியே இருக்கும் சார் கனவா மீன் நல்ல மீன் அது சாப்டோன்னா குழந்தைக்கி முள்ளு இருக்காது எந்த ஒரு சதை மட்டும் தான் சார் இருக்கும் அந்த மீன் எல்லாம் வாய்ங்கோங்க சார் குழந்தைங்களுக்கு மட்டும் அது வாய்ங்கோங்க ச ஆ கருவாடுலாம் இருக்குது சார் ஆனால் க கனவாக மீன் வந்து வில ரேட்டு கொஞ்சம் அதிகம் சார் அது பார்த்துக்கோங்க கிலோ ஆயிருவா அப்படி தான் சார் போவுமே கனவா அதெல்லாம் ஒன்று சார் எத்தனை கிலோ சார் வேணும் கனவா ஆ ஓகே சார் கனவா சார் அந்த இறா மீன் சொன்ன இல்லை சார் ஃபஸ்ட்டு அது எத்தனை கிலோ சார் அஞ்சு கிலோ போதும்மா சார் அப்பறம் இது சார் கெண்டை மீன் சார் பத்து கிலோவா சார் வர ஞாத்திக்கெழம தான சார் சார் கெண்டை மீன் வந்து குழம்பு வச்சிருங்க வஞ்சரோம் சொன்னிங்கள சார் அந்த வஞ்சரோம் வந்து இது பொறிச்சா நல்லாயிருக்கும் அது எவ்வளோ சார் அது எத்தனை கிலோ சார் அஞ்சு கிலோ போதுமா சார் ஆ ஓகே சார் வர ஞாத்திக்கெழம தான சார் ஆ சரிங்க சார் நான் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு நா ஞாத்திக்கெழம அன்றைக்கி கால் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இப்போ வேணாம் வேணாம் வந்து டிரை பண்ணி பாருங்க சார் உங்களுக்கு வேணாம் பார்சல் அனுப்ச்சி விடுதா வீட்டுக்கு ஃபிஷ்ஷுலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் வேணுணா சமைக்கிற மாதிரி எதுனா அனுப்ச்சி விடுதா சார் மீன் ஆ அனுப்பிச்சி விடுறேன் சார் வீட்டில் உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லுங்க சார் சமைக்கிறதுக்கு நாங்கள் இங்கேயே சமைச்சி அனுப்பிச்சி விடுறதா இல்லை உங்கள் ஒய்ஃப்கிட்டியே சமைச்சிப்பாங்களா சார் ஹலோ சார் கேட்குதா சார் மேரேஜே ஆகலையா சார் உங்களுக்கு உன்னும் சரிங் சார் சரிங் சார் சாரி சார் அம்மாட்ட வேணாம் சொல்லுங்கள் சார் நாங்களே சமைச்சி அனுப்ச்சி உட்டுதா இல்லை அம்மா சமைக்கிறாங்களா கேளுங்க சார் ஆ ஓகே சார் காது குத்தியா சார் சரிங்க சார் ஆ ஓகே சார் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விடுறேன் சார் பார்சல் நன்றி சார் உங்கள் பேரு சார் ஆ ஓகே சார் ஓ எங்களுக்கு லொக்கேஷன் ஆன் பண்ணி உங்கள் மெயில்லு எடுத்துக்கோங்க நேம்மு உங்கள் ஃபோன் நம்பர் மட்டும் அனுப்பிச்சி விட்ருங்க சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்